முன்னாடியெலாம் எங்கள் ஊரில் வந்து கிணத்து தோண்டுவதுக்கு முன்னாடி நிலத்தடிநீர் எப்படி இருக்குதுனு பார்ப்பாங்களாம் அதுக்கு அங்கே பார்க்குறதுக்குனு சிலபேர் இருப்பாங்க குறிப்பிட்ட நபர்கள் அவங்கள கூட்டிவந்து பார்த்தோன்னா அவங்க தேங்காய் வச்சு நிலத்தடிநீர் எங்கே இருக்குதுன்னு பார்த்து சொல்லுவாங்க அப்புறம் அதில் வந்து கிணற்றை நோண்டுகிறதுக்குனே கனரக வாகனம் ஜேசிபி கிட்டச்செலாம் விட்டு கேனையை நோண்டுவாங்க கேனையை நோண்டிகிட்டு அதில் நீர் சுரக்குதான்னு பார்ப்பாங்க குறிப்பிட்ட ஆழத்துக்கு போனவுன்னே நீர் தெரியும் நமக்கு தோண்டுகிறப்பையே அப்பல்ல மோட்ரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீரை வெளில எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதில் வந்து நிறையா வகையான மோட்டாரு இருக்குது ஏர் கம்பிரசர் மோட்ரு சும்மா நார்மல் மோட்ருன்னு இருக்குது அதுக்கெலாம் வந்து ஹச்சிப்பி மாறும் ஹச்சிப்பின்னால் வந்து அதோட பவர் மாறும் கம்பிரசர் மோட்ருனால் புட்டு புட்டு அந்த தண்ணி வேகமாகத் தள்ளும் அதுக்கு வந்து ஏர் ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெண்டு ஓஸ் போடுவாங்க கம்பிரசர் மோட்ருனால் நமக்கு வந்து கரெண்டு கம்மியாகதான் யூசாகும் தண்ணி ஃபோர்சாயிருக்கும் கேணி தோண்டுகிறனால தண்ணி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் மோட்ரு வந்து எப்போவுமே கம்பிரசர் மோட்ரு யூஸ் பண்ணிணாதான் நல்லது மின்சார மோட்ரோட அதுவும் மின்சாரம்தான் ஆனால் இதுக்கு மின்சாரம் கம்மியாகதான் குறைந்த அளவில் செலவாகும்